ஸ் எங்கள் பையன் ஸ்கூலு படிக்கிறான் ஸ்கூலில் நல்லா படித்துத் தராங்க குழந்தைங்களும் நல்லா கேர் எடுத்துப் பார்த்துக்கறாங்க சாப்பாடு உணவு வகைகள்லாம் நல்லா நீட்டாக செஞ்சு போடுறாங்க ரொம்ப சத்தான சாப்பாடுகள் உணவுகளெல்லாம் செய்து குடுப் போடுறாங்க குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க அதேப் போலவே குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா ஸ் டீச்சர்ஸ் சொல்லித் தராங்க குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கறாங்க நல்லா ஸ்ட்ரிக்காக படித்துக் கொடுக்கறாங்க குழந்தைங்க நல்லா படிக்கிது ஸோ பேங்க்கு ஒரு அங்கே இங்கே போகிறதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் கண்டிஷன்லாம் போட மாட்டார் சுதந்திரமாக போவோம் சுதந்திரமாக அங்கே இங்கே நா எல்லா இடத்துக்கும் போயிட்டு பேங்குக்குலாம் போயிட்டு வருவோம் எனக்கு எந்தவொரு டிஸ்டர்பும் பண்ண கிடையாது வீட்டில் சுதந்திரமாக நான் இருக்கேன் ம்